குழந்தைகள முதல் வேலைக்கு வெச்சுருக்கூடாது முதல்ல அவங்க பெற்றோர்களை கண்டிக்கணும் பெற்றோர்கள் எதுக்காக குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகிறாங்கோ பெற்றோர்களிடம் போய் கேட்டால் அவங்க முடியாதுன்னு சொன்னால் வேலை கொடுத்தவன் கிட்டே போய் அவங்க முதலாளி கிட்டே கேட்கலாம் அவங்க முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் போலீஸுக்கு போய் கம்ப்ளைன்ட் தரலாம் அந்த குழந்தைகிட்டயே நாங்கள் கேட்கலாம் இதை போய் உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குதானு கேட்டால் பிடி பிடிச்சிருக்குது பிடிக்கலாமா படிப்பைப் பற்றி எடுத்து சொல்லணும் அந்த குழந்தைகளுக்கு நீ படித்தாதான் நல்ல மு நல்லா முன்னேற முடியும்ப்பா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர வேண்டாம் இந்த மாதிரி வேலைக்கு வந்தால் நீ ஊதாரியாக போயிடுவ இப்பவே இந்த காசு சம்பாதிக்கிற ஒரு கர்வம் வந்துடும் உனக்கு வேண்டாம் சாமி நீ படி அப்படினுட்டு நாம் அதை சொல்லி கொடுக்கோணும் பெற்றோர்களும் அதை இப்போ அவங்கள பற்றி சொல்லி சொல்லணும் நல்லா எடுத்து சொல்லணும் சொல் சொல்லிட்டு குழந்தைகளுக்கு நம்ம அது இப்போ ஒவ்வொரு நம்மனால் முடிஞ்சது ஒரு புக்கு வாங்கி அதை கொடு கையில் கொடுத்து நீ படிப்பா அப்படினு கேட்டால் படிக்க தெரியாமல் முழிக்கிற போது படிக்கிறப்ப குழந்தைய கொண்டு வந்து பக்கத்தில் வைச்சு நீ படி சாமி அப்படினு அந்த பையன் படிக்கிற போது அந்த பையன் அதை பார்த்து வெக்கப்பட்டு நாம்மளும் பள்ளிக்கூடம் போகணும் ஒரு எண்ணம் வரணும் அந்த பையனுக்கு அந்த மாதிரி நாங்கள் எடுத்து சொல்லி அந்த பையனுக்கு புரிய வைக்கணும் இதுதான் குழந்தைகள் இப்போ தொழிலாளர்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது